நான் கிருஷ்ணகிரியில் வசிக்கிறேன் டார்லிங் கடைக்கு போன டிவி அங்கே பார்த்து சரியில்லை டிவி சரியாக இல்லை அதனால சீராக வந்து ரெண்டு மூணு கடை பார்த்தேன் சத்யாவுக்கு போனேன் சத்யாவில் டிவி நல்லாயிருக்குது விலையும் கம்மியாக இருக்குது அங்கே வாங்கினேன் டிவி அவங்களே எடுத்துகிட்டு வந்து ஃபிட்டிங் பண்ணிவிட்டு போனாங்க சர்விஸ் பண்ணிணாங்க டிவிக்கு அவங்களே வந்து பூரா செக் பண்ணி பூரா ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க அதில் நெட் கனெக்ஷன்னு டிவியில் சீரியலுங்கள் எல்லா சேனலுங்களும் வர மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கொடுத்துட்டு போனாங்க டிவி நல்லா ஓடுது ரெண்டு வருஷமாக நல்லாயிருக்கு டிவி நல்லா ஓடிகிட்டு இருக்குது எந்த பிரச்சினையும் இல்லை ரேட்டும் வந்து பரவாயில்ல கம்மியாக கொடுத்தாங்க லோனும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க டிவிக்கு அவங்க எல்லாமே ஏற்பாடு பண்ணி வீட்டில் கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துட்டு போனாங்க டிவிக்கு அதனால் எந்த பிரச்சினையும் இல்லை எனக்கு நல்லாயிருக்குது டிவி அவங்களே டெலிவரியும் பண்ணிணாங்க சர்விஸும் அவங்களே பண்ணிணாங்க வல் டிவி ரிப்பேரானால் கூட அவங்களே சர்விஸ் பண்ணுறாங்க